தமிழ் மக்கள் தமிழ் அடையாளங்கள் உரிமைகள் மொழிகள் பற்றி பல்வேறு விதமான மொழிகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் தமிழ் வளர்த்து இடம் அடையாளத்தையும் உரிமையை பற்றி பேச வேண்டும் அடுத்தது வெளிநாட்டவர்களிடம் தமிழ்மொழியைப் பற்றி பேச வேண்டும் பண்டிகைகளையும் தமிழ் உரிமைகளையும் தமிழ் கலாச்சாரங்களைப் பற்றி பேச வேண்டும் ஒரு சில நாடுகள்லேயும் தமிழ்மொழி வளர்ப்பதில் பற்றி பேச வேண்டும் பிறகு எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கங்கே தமிழைப் பற்றி பேச வேண்டும் பிறகு தமிழ் மக்கள்கள் தமிழை வளர்ப்பதற்காக பல்வேறு விதமான மொழிகளைப் பயிலும் மாணவர்கள் மற்றும் சிறுமியர்கள் அனைவர்களிடம் தமிழ் பற்றி உரிமையையும் மொழிகளையும் பயன்படுத்தப்படும் அடையாளங்களையும் அனைத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் உலகத்துலேயே முதன்மையான தமிழ்மொழி இருக்கிறது ஆனால் தமிழ் மக்கள்கள் தமிழ்மொழியை வளர்பதில் கடமை கொள்ள வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுறார் அதே போன்று மேற்கொண்டு தமிழ் மக்களுக்கு சே அவர்கள் சிந்தனையைக் கொண்டு பிறகு தமிழ் ம தமிழ் மக்களுக்கு தமிழ் டை பல்வேறு விதமானா மாநிலங்களிலும் தமிழ் தமிழ் அடையாளம் உரிமை அப்புறம் மொழி ஆதாரம் சிறப்பு போன்றவற்றை கூறி அதிகமாகப் பேச வேண்டும் தமிழின் சிறப்பைப் பற்றி பல்வேறு மக்களிடம் கூற வேண்டும் பரப்ப வேண்டும் அந்தத் தமிழ்மொழியின் போதனைகளை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் அதேப்போல் சிறு அதிகமான மொழி பேச வைஸ் என்றால் தமிழ்மொழியை வளர்க்கலாம் அதேப்போல் தமிழ்மொழி மக்களுக்கு தமிழ் வளர்ப்பதில் முக்கிய அதிகமான கடமைக் கொள்ள வேண்டும் பிறகு பிறகு தமிழ்மொழியை பாரத நாட்டில் ஒரு மையப் பகுதியை சு கு பல்வேறு மக்களை கூட்டு ஒன்றாக திரட்டி மொழியின் அடையாளங்களையும் மகிமைகளையும் பற்றிப் பேச வேண்டும் என்று கூறப்படுகிறது